எனக்கு ட்ராயிங்ஸ் வரைய பிடிக்காத டேஸ்சே இல்லை எனக்கு ட்ராயிங்ஸ்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நா எனக்கு எப்பெலாம் போர் அடிக்குதோ இல்லை எப்பெலாம் எனக்கு வரையணும்ன்னு தோணுதோ நான் அப்பெலாம் ஒரு பேப்பர் அண்ட் பென்சிலை வச்சுக்கிட்டு நான் சும்மா ஏதாச்சுமே வரைஞ்சிகிட்டு தான் இருப்பேன் எனக்கு எனக்கு ட்ராயிங்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம் எனக்கு ட்ராயிங்ஸ் மூலயமா ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி ட்ராயிங்ஸ்சைதான் நான் வரைகிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவேன் அப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து நான் எப்படி வரைய ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்கா ஒருத்தவங்கள பார்த்தாக்க அவங்கள மாதிரியே வரையணும் அப்படிங்றதே ஏ ஆசை அது மாதிரி இப்போ வரைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கான இன்ஸ்ப்ரேஷன் அப்படின்னாக்கா இப்போ ஊனமுற்றவர்களெலாம் வரைவாங்க இல்லையா அவங்க தான் எனக்கு ரொம்பவே இன்ஸ்ப்ரேஷன் நான் அவர்களாலயே வரைய முடியுதே ஏன் நம்மளால் வர முடியாதா அப்படிங்குற ஒரு ஒரு கான்சப்ட்னால் தான் வந்து நான் வரையே ட்ராயிங்ஸ் ஸ்டா ஸ்டாட் பண்ணிணேன் அது மூலயமா வந்து இப்போ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராயிங்ஸ் வந்து நல்லாவே வரைய ஆரமிச்சுருக்கேன் இன்னுமும் நிறைய ட்ராயிங்ஸு காம்படிஷனெலாம் ஜாயின் பண்ணி ட்ராயிங்ஸ்யெலாம் வரையணும்ன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஸோ வந்து ட்ராயிங்ஸ்சை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒழுங்காக வரையணும் அப்படினாக்கா அதுக்கு முக்கியமானது பிராக்டிஸ் தான் பிராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் தான் வந்து ட்ராயிங்க்கு ஃபஸ்ட்டு திங்க்கு ஒரு ட்ராயிங்ஸு வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படினாக்கா சும்மா பென்சில் பென் அப்புறம் க்ரையான்ஸ் அந்த மாதிரி இப்போ வந்து பெயிண்டிங் அப்புறம் கேன்வாஸ் போர்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது ட்ராயிங்ஸ்சில் வந்து பண்ணுறதுக்கு அது வந்து எப்போ வேண்ணாலும் வந்து நம்ம ட்ராயி எப்படி வேண்ணாலும் பண்ணிக்க நம்மளுடய இஷ்டத்துக்கு நம்மளை விருப்பமானது ஆனால் இப்போ வந்து ஃபோட்டோகிராபர் தான் வந்து ஃபோட்டோகிராபர் நேச்சர் அந்த மாதிரி உள்ளது தான் இப்போ நிறைய எல்லாேருமே விருப்பப்படுறாங்க அவங்களுடைய மொபைல்ஸு வால் வால்பேப்ர்ரை கூட அவங்க வச்சுக்கிறாங்க வாட்ஸாப் ப்ரொஃபைலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நேச்சர்ஸ் அதனால் நேச்சரை வரைகிறத்துக்கு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன் அது பார்க்கவும் அழகாகவும் இருக்கும்